நட்சத்திரக் கூட்டத்தைப் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது வால் நட்சத்திரம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதேமாதிரி வானத்தில் இருக்க நட்சத்திரக் கூட்டங்களைப் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நட்சத்திரத்தலாம் நம்மளால எண்ண முடியாது அந்தமாதிரி சொல்வாங்க அதோடு வந்துவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா அஸ்ட்ராலஜி பிரகாரம் பாத்துட்டோமுன்னா நம்மளுக்கு ஒரு சில நட்சத்திரங்கள் வந்து தெரியும் அந்த சதயம் நட்சத்திரம் ரோகிணி அந்தமாதிரி ஒருசில நட்சத்திரங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அதைப் பற்றின டீடைல்ஸுமே எனக்குத் தெரியாது அதைப் பற்றிப் பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவும் கிடையாது அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் எனக்கு இல்லை